ஆக்ச்சுவலாக என்னோடய ப்ரொஃபஷனல் பார்த்திங்கன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இது வந்து ஐடி ஃபீல்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் டொமைனுக்குள்ளே வரும் ஏன்னால் நான் படித்தது சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தட் மீன்ஸ் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன் டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி முடித்தேன் ஸோ அப்போ இருந்தே எனக்கு சர்வர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் சர்வர்ஸ் நெட்வொர்க்ஸ் எப்படி இந்த உலகம் ஒரு கைக்குள்ள கொண்டு வராங்க இண்டர்நெட்டு எப்படி வித்தின் மொபைல் ஃபோனுக்குள்ளே உள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கறதுக்காக நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சருக்குள்ளே வந்தேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா சர்வர்ஸ் நாங்கள் ஹாண்டில் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால எனக்கு இந்த டொமைன் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஒயிட் கலர் ஜாப்ஸ் மாரி இருக்குது ஸோ அதுவும் ஒரு ரீசன் அது மட்டும் இல்லை ஸோ என்னோடய ப்ரொஃபஷ்னல் இதில் பார்த்திங்கன்னா டே டு டே நான் லேர்ன் பண்ணுறது நிறையா இருக்கும் ஸோ இன்றைக்கி ஒரு ஒர்க்கு பார்க்கறேன் அப்படின்னா நாளைக்கு அதே கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் எனக்கு வராது ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இஷ்யூ தான் வரும் டெய்லியும் நான் ரிப்பீட்டடாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதனால தினமும் எனக்கு இது படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனேட்டிஸ் கொடுக்கறதுனால எனக்கு இந்த டொமைன் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் எவ்ரி த்ரீ இயர்ஸ் ஃபை இயர்ஸ் ஒன்ஸ் நாங்கள் வந்து எங்களோடய டொமைன் நாலேஜை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் சர்ட்டிஃபைடு சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டாக இருந்தோம் அதுக்கப்புறம் க்ளௌடு எல்லாமே இப்போ க்ளௌடுக்கு மூவ் ஆயிடுச்சு ஸோ அதனால க்ளௌட் பேசிஸ்ஸாக ஏடபுள்யூஎஸ் அமேசான் க்ளௌடோ இல்லை அஸுர் க்ளௌடோ இல்லை அலிபாபா க்ளௌடோ இல்லை கூகுள் க்ளௌடோ இந்த மாதிரி க்ளௌட் பேசிஸில் நாங்கள் எங்களோடய நாலேஜை டெவலப் பண்ணிகிட்டு அதுலையும் நாங்கள் வந்து இப்போ நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கான ஸ்கோப்ஸை நாங்கள் பார்த்துட்ருக்கோம்